ஆ சார் ஸ்டூடண்ட் பேசுகிறோம் சார் காலேஜ் ஸ்டூடண்ட்டு ஆ ஆ கேண்டீனில் சாப்பாடு சரி இல்லைங்க சார் ஆ ஃபுட்டெல்லாம் சரியா கொடுக்கமாட்டுக்குறாங்க சார் எதாது வயிற்றுக்கு சாப்பாட்டில் சாப்பாடு சாப்பிட்டா சில பசங்களுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்கிதுங்க சார் சாப்பாடு சரி இல்லை ஸ்டூடண்ட்டெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க சார்

ஆ ஆ போடுருக்குங்க சார் எத்தனை டைம் போட்டுருக்கோம் ஆக்ஷன் எடுக்க மாட்டுக்குறாங்க நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் ஆ ஆ ம் ம் ம் சொல்லுங்கள் சார் ஃபுட்டு சரி இல்லைன்னு எல்லாருமே கொஞ்சம் இது பண்ணுறாங்க டிஃபனும் சரி இல்லைங்க சார் நைட்டு சாப்பாடும் சரி இல்லை ஆ ஆ ஆ சொல்லுங்கள் சார் கேண்டீனில் வாடர்னுக்கும் சொல்லிப் பார்த்தோம் ம் கொஞ்சம் ஆக்ஷன் எடுக்கணும் சார் ம் ம் சரிங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் ம் சரிங்க சார் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் சீக்கரமாக ஆக்ஷன் எடுங்க சார் ம் ஓகே தேங்க் யூ ஆ தேங்க் யூ சார்